என்னோடய வேலை முடிஞ்சப்பிறகு என்னோடய பொழுதுப்போக்கு என்னனு பார்த்திங்கனா ஆன்லைன்ல கேம்ஸ் விளாயாடுவேன் அதுக்கப்புறம் சாங்ஸ் இருந்தால் கேட்பேன் அதுக்கப்புறம் படம் இருந்தால் பார்ப்பேன் வாரம் இறுதியில் வந்து பார்த்திங்கனா புதுப்படம் எதனால் ரிலீஸ் ஆகிருந்தனா நான் பார்ப்பேன் என்னோடய ஆர்வோம்னு கேட்டீங்கனால் ம்யூசிக் க்ளாஸ் போனுந்தான் ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சப் பாட்டுப் பாடுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் டான்ஸ் ஆடுவேன் இதைக் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு ஒரு ம்யூசிக் க்ளாஸ் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் இருக்குது